நான் கோயிலில் இருக்கும் போது எனக்கு டைம் வந்து கிடைக்கவே கிடைக்காது சமைக்கிறதுக்கு அதனால் வந்து என்னென்ன சமைப்பேன்னா எனக்கு பொங்கல் வந்து சீக்கிரமாக சமைச்சிருவேன்ங்க அது பொங்கல் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அரிசி தண்ணி வந்து காய வச்சு அரிசி போட்டு அது வேகிற வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கு அப்புறோம் வெல்லத்த போட்டு வெல்லத்த தட்டி போட்டு ஏலக்காய் முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டு சீக்கிரமாக சமைச்சி இறக்கி வச்சுர்லாம் அப்புறோம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வீட்டில் வந்து தக்காளி சாதம் லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அந்தமாதிரி நிறையா வந்து சமைச்சிருக்கேன் அப்புறோம் நூடுல்சு ரைசு இதுமாதிரி நிறையா வந்து நான் சமைச்சி சீக்கிரமாக வந்து நான் சாப்பிட்ருக்கன் இதெல்லாம் போக எனக்கு கல்கண்டு சாதன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கல்கண்டு சாதம் வந்து வெறும் சாதத்தை மட்டும் நம்ம வடிச்சு அதில் கல்கண்டை போட்டு பினஞ்சி சாப்பிட்டா அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறோம் பால் சாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பால் சாதமும் வந்து சாதத்தை வந்து நல்லா ரெடி பண்ணி அதில் வந்து பாலை ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும்